தமிழ்நாடு வந்து தொழில்கள் மற்றும் பொருளாதார வளர்ச்சியை வந்து எனக்கு தெரிஞ்சு ஆதரிச்சிட்டு தான் இருக்குது தமிழ்நாடு எனக்கு தெரிஞ்சு மற்ற மாநிலத்தோடு முன்னோடியாக தான் இருக்குன்னு நெனைக்கிறேன் இந்த ஒரு விஷயத்துல இருந்தாலும் இன்னும் இந்த சோசியல் மீடியா சைடு இந்த பிஸ்னஸை நிறையா வளர்த்துட்ருக்காங்க நம்ம இளைஞர்கள் நிறைய பேர் வளர்த்துட்ருக்காங்க அதுக்கு எதாச்சும் ஒரு பொது வழிவகைகள் செஞ்சு கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் இது இது என்னுடைய ஒரு வேண்டுகோள் தான் அது இது நடக்கலாம் நடக்காமல் போகலாம் எனக்கு தெரியாது இருந்தாலும் இது நடக்கிறது மூலமா இன்னும் தொழில் வளர்ச்சி வந்து அதிகமாகும் தான் நெனைக்கிறேன்